ஆன்லைனில் இனிமேல் என் வாழ்க்கையில் ஆர்டர் பண்ணக் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னால் பன்னெண்டாயிரத்துக்கு மொபைல் ஆர்டர் பண்ணுணா அந்த பிராண்டும் வரல அந்த சூஸ் பண்ணுண கலரும் வரல சரி மொபைலாவது வந்ததேன்னு பிரிச்சு பார்த்தா செகண்டண்ட் மொபைல் மாதிரி வந்துச்சு சேரி ரைட் மொபைல் மொபைல் தானே பேசிக்குவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே ஒர்க் ஆகலை ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த ஆன்லைனில் ஃபோன் ஆர்டர் பண்ணுணது மட்டும் தான் வாழ்க்கையில் பண்ணக் கூடாதுன்னு என் ஃப்ரண்ட்ஸுகிட்டையும் ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன் நானும் பண்ண மாட்டேன் என் ஃபோனில் இருந்த எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸையும் டெலிட் பண்ணிட்டேன்